மாடு அதிகம் பால் கறக்க என்ன செய்ய வேண்டும் மாடு நல்லா பால் கறக்க நல்லா மேய்க்கணும் மாட்டுத் தீவனம் போடணும் மாட்டுத் தீவனம் சாப்பாடு இதெல்லாம் போடணும் சாணத்தை பார்த்திங்கன்னா விற்கலாம் கோமியம் சாணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுக்கு பயன்படுது விவசாய ஒரமாகவும் பயன்படுது எல்லாத்துக்கும் பயன்படுது கோமியம் பார்த்திங்கன்னா வீட்டில தெளிப்பாங்கள் சில பேர் சாமியாக கும்பபிடுவாங்க மாட்டுச் சாணம் வந்து அதிகமாக விற்கிது ஜெர்சி மாடுகள் வந்து பால் ஏன் கொடுக்கும்னா அது வந்து வெயில் தாங்காது அதிகமாக அதுங்க வந்து நல்லா பால் கொடுக்கும் அதோடய கோமியமும் கொஞ்சம் மருத்துவக் குணம் வாய்ந்ததாக இருக்குது அவங்க அந்த மாடு வந்து நேச்சுரல் புல் மட்டும் தான் வெயிலுக்கு வந்து வெளிய வராது நல்ல ஒரு இலைகளையும் தளைகளையும் திங்கும் மிச்ச எல்லா மாடு மாதிரியும் ஜெர்சி மாடு திங்காது அதே மாதிரி ஜெர்சி மாடு அதிகப் பால் கறக்கும் அதுக்கு மற்ற மாடு மாரி ஜெர்சி மாடு மேயாது அது வயிறு ஃபுல்லா மேயும் அதுதான் மேட்ரு